என்னோட வாழ்க்கையில் சவால்கள்னா உயர்கல்வி தேர்ந்தெடுக்கும்போது எனக்கு நிறைய சவால்கள் வந்துது நான் எதை பற்றி படிக்கப்போகறேன் எதை எந்த துறைக்கு வேலைக்கு போகணுன்னு அது ரொம்ப சவாலாக இருந்தது அதற்கப்றோம் நான் வந்து தொழில்துறை மாதிரி தான் வேலைக்கு போகணுன்னு தேர்ந்தெடுத்தேன் அதற்கப்றோம் அது முடிச்சிவிட்டு வந்தக்கப்பறம் தான் தெரிஞ்சிது அதை அது சம்மந்தமான வேலை கிடக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது முதல் எனக்கு நான் படித்த படிப்புக்கு தகுந்த வேலைக்கு தான் போகணுன்னு சொல்லிட்டுருந்தேன் அதற்கப்பறம் வந்து இப்போ எதாவது ஒ வேலை கிடச்சா போதுன்னு தோணுச்சு அதற்கப்றோம் நான் இப்போ எனக்கு கிடச்ச வேலையில் நான் நல்ல நிலமைக்கி போகணும் அப்டினு தான் வந்து என்னோட வேலையை நான் எ எதிர்பார்த்து இருக்கேன்